இப்போ டெக்னாலஜி க்ரோத் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்குது முன்னலாம் வந்துட்டு பார்த்தோனா ஒரு ஃபோன் அடிக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தோனா நம்ம ரொம்ப வெய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஃபோன்பூத்தில் இல்லை ட்ரங்க் கால் கொடுக்ற மாதிரிருக்கும் இப்போலாம் அவங்க கைலேயே வந்துட்டு பார்த்தோனா ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சி அப்போலாம் கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருப்போம் இப்ப இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத ஃபுயூச்சர்ஸே கிடையாது அது கம்ப்யூட்ரோட இப்போது ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருக்குது நம்ம இப்போ என்ன வேணுமோ செர்ச் பண்ணிக்கலாம் பணம் கட்டினா பணம் கட்டலாம் எதுனா ஆட்ரு பண்ணணுனா ஆட்ரு பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு எதுமாரி கேம்ஸா கேம்ஸ் இருக்குது என்ன வேணுமோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தோனா தேவையான எல்லா இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயே கிடச்சிறுது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது அதேமாரி இப்போது ஆன்லைன் க்ளாஸஸ்ஸா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஸ்கூல்க்கு போயிட்டு இருப்போம் இப்போ ஆன்லைன் கிளாஸே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம நிறையா கற்றுகுறோம் அவ்வளோ ஃபுயூச்சர்ஸ் வந்துட்டு ஃபெஸிலிட்டிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்குது ஒரு காலத்லலாம் ஸ்கூலுக்கு ஃபோனே எடுத்துட்டு வரக்கூடாதுனு சொல்லிட்டு சொல்வாங்கள் ஆனால் இப்போலாம் வந்துட்டு பார்த்தோனா ஃபோன் இல்லேன்னா க்ளாஸே நடக்காது போலருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோனா டெக்னாலஜி டெவலப்மண்ட் இதாகிடுச்சி இந்த கொரோனாவில் கூட வந்துட்டு பார்த்தோம்னா ஃபோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல டிஜிட்டல் இண்டியாங்கிற ஒரு கான்சப்ட் வந்துட்டு பெரிய லெவல்க்கு எடுத்துகிட்டு போனதே அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த யூபிஐ பேமண்ட்சும் சரி கூகுள் ஜீபே அதேமாரி வந்துட்டு ஃபோன் பே இந்தமாதிரி நிறைய இது வந்துடுச்சு இப்போது டிஜிட்டல் பேமண்ட்ஸ் வந்துட்டு அது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அபார வளர்ச்சிதான் சொல்லணும் இப்போ இருக்கற ஜென்ரேஷனும் வந்துட்டு பார்த்தோம்னா திக் ஜென்ரேஷனா மாறிட்ருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரியாததுலாம் கூட வந்துட்டு பார்த்தோனா சின்ன பசங்களுக்லாம் தெரியுது நம்ம யூஸ் பண்ணுறத விட அவங்க ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப அழகாவே ஹாண்டில் பண்ணுறாங்க நிறைய கத்துக்றாங்க அவங்க வந்துட்டு நம்மள விட அவங்க அட்வான்ஸாக அவங்க க்ரோ ஆகிட்ருக்காங்க அதனால் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தோனா நிறைய இதுவுமே இருக்குது அதில் யூஸ்மே இருக்குது ட்ராபாக்மே இருக்குது ட்ராபாக்னு பார்க்க போனா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உட்காந்து ரொம்ப நேரம் கேம் விளையாண்டு கெட்டு போகிறதுமே இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்றத பொறுத்துதான் வந்துட்டு அதோட நம்மளுக்கு வந்துட்டு நல்லதாக கேட்டதான்னு வந்துட்டு சொல்ல முடியும் அது இப்போ யார் கைக்கு போகுதோ அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்துதான் அவங்க வந்துட்டு அதோட இது வந்துட்டு சொல்லமுடியும்